சார் ஃபுர்கானுங்களா சார் நீங்கள் சார் நான் சென்னைலேருந்து வரேன் சார் ஃபேமிலியோடு ராயக்கோட்டைக்கு வரேன் நான் ராயக்கோட்டையில் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கணும் எங்கேனாது பிளேஸ் இருக்குதுங்களா லாட்ஜு இதுமாதிரி தங்கிறதுக்கு இருக்குதுங்களா அங்கே ஏதாவது ஒன்று ஒரு நாலு நாளைக்கு ஆ ஃபேமிலியோடு நாலு பேர் வரோம் சார்

ம் ஏதோ ஒரு நாலு நாளைக்கு தங்கலாம்னு இருக்கிறோம் சார் ரூம் வாடகையெலாம் எவ்வளோ இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் ம் ரூம் மாதிரி எதாவது வீடு இருக்கா இல்லைன்னாக்கா ஹவுஸ் மாதிரி ம் சாப்பாடு விஷயம் இது சாப்பிட்றதுக்கு சார் ம் சாப்பிட்றது இடம் ஆ ம்

இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு என்ன சார் இடம் இருக்குது அங்கெல்லாம்

ஓ எத்தனி கிலோ மீட்ரு சார் அது ராயக்கோட்டைலேருந்து முப்பது கிலோ மீட்ருங்களா சரி சரி ம்

ஆமாம் ம் ம் ம் ம் சரி சார் உங்கள் நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன் சார் உங்களை அப்படியே ஆகட்டும் இது இந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன் சார் நான் ம் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ம் சரி ஓகே தேங்க் யூ சார் ஆ